எங்கள் கிராமத்தில் வந்து டிரைனேஜ் அமைப்பு வந்து ரொம்ப நல்லாவே தான் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பாக அதை சுத்தமாக தான் இருக்கணும் நல்லா வச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குனு ஒரு தனி இடத்தை உருவாக்கி மேல் இடத்துலையும் சொல்லிட்டு இவங்களும் நன்றாக பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிமெண்ட்டு கலவையெல்லாம் போட்டு சைடில் ரெண்டு பக்கமும் நல்லா கட்டி இதுக்குனு ஒரு பைப்பெல்லாம் விட்டு எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டுருக்காங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி ஒன்று பைப்பு வைக்கலாம் இல்லைன்னா கலவையை போட்டு சிமெண்ட் போட்டு எதாச்சும் செஞ்சு நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னா அவங்களோட நோக்கமும் கூட இதனால எங்கள் ஊரில் உள்ள எல்லாம் டிரைனேஜும் கிராமத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு இது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட மேல் இடத்துலையும் பார்த்துட்டு இதற்காக எங்களையும் பாராட்டினாங்க அதனால் தான் அந்த டிரைனேஜை எப்போவும் சுத்தமாக வச்சிக்க முடியுது இதுக்கு என்ன பண்ணனுமோ அதையும் நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம்